ஹலோ டார்லிங் ஷாப்பா சார் சார் எனக்கு ஐஃபோன் ஃபோர்ட்டின் ப்ரோ வேணும் ரேட்டு என்ன வரும் என்ன கலர் இது ஒரு ப்ளாக் கலர் என்ன ரேட்டு வரும் ஒன் ஒன்றரை லட்சம் ரூபா வருமா இஎம்ஐயில் எடுக்கலாமா இல்லை கேஷாக வேணுமா இஎம்ஐயில் எடுக்க முடியாதா சார் சார் உங்கள் சார் கடை எங்கிருக்கு மாயாவரத்தில் எதுக்கிட்டே ஓகே சார் எத்தனை மணிக்கு ஷாப் ஓப்பன் பண்ணுவீங்க ஆ ஓகே சார் ஏதாச்சும் கிஃப்ட்டு உண்டா ஃபோன் வாங்குனால் இல்லாட்டி ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் உண்டான்னு கேட்கறேன் ஆ ஓகே சார் கிஃப்ட்டு தருவீங்களா ஆ என்ன தருவீங்க கிஃப்ட்டு ஆ சரி சார் சார் இது ஏதாச்சும் லைட்டாக அப்டேட் புதுசாக வந்திருக்கா என்ன அப்டேட் சார் ஆ ஓகே சார் காலையில் வரேன் சார் நைன் தேர்ட்டிக்கு வந்து உங்களை கால் கால் பண்ணுறேன் எடுங்கள் ஃபோன் வாங்கிக்கிறேன் வந்து